ஹலோ மேன்சனுங்களா ஆ நான் இங்கே டிஎன் பாளையத்துலருந்து தேவராஜ்ன்னு ஒரு சார் பேசுறேங்க ஆ வீடு வந்து அடிஷனல்லாக ஒரு ரூம் போடனும்ங்க ஆ பத்துக்கு பதினொன்றுக்கு பதினாருங்க பதினொன்றுக்கு பதினாருங்க

இல்லை ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஃப்லோர் இருக்குங்க அந்த ஃபர்ஸ்ட் ஃப்லோரில் போர்டிக்கோ மாதிரி இருக்கும்ங்க அந்த இடத்துல ஒரு ரூம் போடனுங்க பதினொன்றுக்கு பதினாறு எப்படிங்க நீங்கள் மெட்டீரியல் லேபர்லாம் மொத்தமாக கான்ட்ராக்ட் நீங்கள் செய்யுறீங்களா இல்லை மெட்டீரியல்லாம் நாங்கள் வாங்கி கொடுக்கோனுங்களா பேப்பர் மட்டும் செய்யுறீங்களா சரி இப்போ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்ன ரேட் போட்டு வாங்குறீங்க அப்படிங்களா எல்லாம் டோட்டலாக மெட்டீரியல் லேபர் எல்லாம்ங்க ம் ஓ அப்படிங்களா சரி சரி ஓ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஐயாயிரம் வருங்களா என்னங்க இது ரேட்டெல்லாம் அச்சீவ் பண்ணிகிட்டே போறீங்கலான்ட்டுருக்கு நான் மேலே கட்டும்போது இதை விட கம்மியாக இருந்தது சரிங்க சரிங்க எவ்வளோ நாளில் முடிச்சித் தருவீங்க பத்துக்கு பதினாறு எவ்வளோ நாளில் முடிச்சித் தருவீங்க ரெண்டு மாதங்களா கொஞ்சம் ஸ்பீடாக செஞ்சு முடிக்க மாட்டிங்களா சரிங்க ரேட்டெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லுங்களேன் கொஞ்சம் அதிகமாக இருக்கு ஆயிரத்து ஐநூறுங்களா மெட்டீரியல் போட்டுங்க ஆல்ட்ரேட் பண்ணாங்களா பெயின்டிங் ஒர்க்கெல்லாம் பண்ணிக் கொடுப்பீங்களா இல்லை பூச்சு வேலையோட சரிங்களா சரிங்க கதவு நிலவெல்லாம் நல்ல மரத்தில் போடுவீங்களா தேக்கு மரத்தில் போடுவீங்களா அப்படிங்களா சரி சரி சரி சார் செல்ஃப் எல்லாம் வைக்கணுங்க அந்த ரூம்க்கு ஜன்னல் ரெண்டு ஜன்னல் அதெல்லாம் வைக்கணும்

மொத்தமாக எவ்வளோ ஆகுதுங்க இப்போ பதினொன்றுக்கு பதினாருன்னு சொல்லியிருக்கேன் மொத்தமாக எவ்வளோ ஆகுங்க மெட்டீரியல் லேபர் மெட்டீரியல் லேபரோடு ஆன் ரெண்டரை லட்சம் ரூவாய்ங்களா குறைப்பீங்களா அதில் மொத்தமாக குறைக்க முடியாதுங்களா சரி பேமெண்ட் எப்படி கேட்பீங்க எத்தனை இன்ஸ்ட்டால்மெண்ட்டாக கொடுக்கலாம் மொத்தமாக கொடுக்கறதா அப்படிங்களா சர் சர் சரி இல்லை பாதி கொடுத்தோன்னா கடைசியில முடிச்சு ஆ சரிங்க சர் சரி ஆன் அப்படிங்களா சரி சரிங்க சார் சரிங்க சார் ரொம்ப நன்றிங்க ஆ நான் யோசனை பண்ணிவிட்டு கூப்பிடுறேங்க ம் ஓகே ம்